ஆ ஆமாமா நீங்கள் யார்

வைத்தீஸ்வரன் கோயிலாமா என்னக் என்னிக்கி போகணும் வர்ற வெள்ளிக்கிழமையாங்க ஓ ஓ ரெண்டாயிரம் ரூபாமா எத்தனை பேர் வர்றீங்க நாலு பேர் போகிற மாதிரியா வேன் வேணுமாமா பத்து பேர்னால் பரவாயில்ல வேன் எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபாய் தான் வரும் கம்மி கேபு இது கார் சவாரி கேபு கேப்புனால் ஓகேமா ஓகேமா ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபா இல்லைனா ஆயிரம் ரூபா வருமா போயிவிட்டு வர்ற அப் அண்ட் டவுன் ஃபுல்லாமே இல்லை அன்னிக்கு ஒருநாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம் பிரச்சின இல்லை மறுநாள்தான் எனக்கு டியூட்டி இருக்குது வேறு எதாவதுனா தரங்கம்பாடி போகலாமா தரங்கம்பாடி கோட்டை இருக்குது டேனீஸ் கோட்டை இருக்குது ஸோ அதே மாதிரி வேணால் தரங்கம்பாடி கோட்டைக்கு வேணால் போயிவிட்டு பீச்சுக்கு போயிட்டு வீட் நேராக வந்திடுற மாதிரிதானேம்மா வேறு எங்கேயும் போகணுமா சரி ஓகேமா கோயிலுக் கோயிலுக்கு போயிவிட்டு டைம் இருந்துதுனால் சொல்லுங்கம்மா எங்கே போகணுனு சொல்லுங்க கூட்டு போயிவிட்டு வந்துடலாம் பிரச்சின கிடையாது சரிமா இல்லைமா மாயவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் எங்கேருக்கேனு நான் சொல்கிறேன் சரி ஓகே ஆ ஓகே